நான் ரொம்ப போக விரும்புகிற இடம்னு பார்த்தோம்னா கேரளாவில் அந்த இடிக்கி மாவட்டம் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போக ரொம்ப விரும்புவேன் பாலக்காடு இந்த மாதிரி ஏரியாவில் ஏன் அப்படினா அங்கே வந்து நம்ம அந்த போட்டிங் போகிறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அப்பறம் அங்கே இருக்க ஒண்டர்லா ஒண்டர்லாவை சுற்றி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் மழையில் மூணாறு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறது ரொம்ப பிடிக்கும் அங்கே போயிட்டு ஒரு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இது இருந்தோம்னால் இயற்கை சுற்றுசூழலில் ஒரு தூய்மையான காற்று ஒரு காற்றோட்டமான சூழ்நிலை அந்த ஒரு ஃபிரஷ்னஸ் நல்லா கிடைக்கும் மைண்டு ஒரு நல்ல ரிலாக்ஸ்சேஷன் இருக்கும் மனநிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் போயிட்டு வந்தோம்னால் நம்ம அடுத்த வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாகருக்கும் கொஞ்சம் டென்சன் இல்லாமல் ஒரு ஒரு எந்த ஒரு மன உளைச்சலுக்கும் ஆளாகாமல் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்ம அந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் வாழ்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அங்கே தான் போகணுன் ஆசைப்படுவேன் கோயில் தலங்கள் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா வந்து திருப்பதி அப்புறம் பழனி இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் உள்ள ஒரு கடவுளை கோயிலுக்கு போயிட்டு வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப நாள் ஆசை நம்ம டெல்லியில் அதாவது இமயமலையை போய் பார்க்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது அது எப்போ போயிட்டு வந்து பார்ப்பேன்னு அப்படின்னு தெரில போக நினச்சோம்னா இமயமலை அந்த மாதிரி வயசில் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்ருக்கோம் வெளிநாடு லெவலில் போய் பார்க்கணும்னா சிங்கப்பூர் மலேஷியா போய் பார்க்கணும் சுற்றி பார்த்துட்டு வரணும் அதுக்கு அப்புறம் வந்து லண்டன் போயிட்டு வரணும் அமெரிக்கா போயிட்டு வரணும் இந்தமாதிரிலாம் கொஞ்சம் ஆசைகளிருக்கு வெளிநாட்டில் போயிட்டு நம்மளுடைய இதில் தமிழர்கள் வாழ்ந்த இடத்தலாம் சுற்றி பார்த்துட்டு வரணும் உலக லெவலில் பார்த்தோம்னா தமிழ் மொழி பேசக்கூடிய ஒரு நாட்டில் சிங்கப்பூர் இருக்குறதுனால ஸோ நம்ம அந்த இடத்தலாம் போய் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாருக்கும் சொல்லி ரொம்ப ஆசைகள் இவ்வளோ தான் தேங்க்யூ